நான் ஒரு ஓவியரா நிறைய சவால்கள் இல்லை சிரமங்களெலாம் சந்தித்தது இல்லை நான் அப்படி சவால்களும் சிரமங்களும் சந்தித்தேன்னா கூட அது எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் வந்து இயற்கையெலாம் அதிகமாக வரைவேன் அப்படி நான் ஒரு இயற்கை இடத்துக்கு போகிறன்னா நான் எல்லா இடத்துக்கும் போகும் போது நோட்டோ இல்லை புக்கோ அதுக்குத் தேவையான பொருட்களெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் எனக்கு அது தான் ஒரு சவாலாக இல்லை சிரமங்களாக இருக்கும் அதை கூட நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னால் ஒரு ஃபோட்டோ காப்பியோ எடுத்துகிட்டு இல்லை எனக்கு பார்த்த அந்த ஞாபகங்களை வச்சு ஏதாவது ஒன்று வரைவேன் அப்படி மறக்கும் போது ஃபோட்டோவை பார்த்து வரைஞ்சுடுவேன் இது தான் ஒரு சவால்களாக இருந்துச்சு எனக்கு வந்து ஊக்கமும் ஆதரவும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவே நிறைய தருவாங்க ஏன்னால் எனக்கு எப்போது எப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேனோ இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து ட்ராயிங் தான் பண்ணுவேன் அதனாலே எனக்கு வந்து ட்ராயிங்க்னால் ரொம்ப பிடிக்கும் அனுபவங்கள்னு சொல்லும் போது நம்ப சின்ன வயசுலிருந்தே இப்போ வரைக்கும் வ ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டு தான் இருக்கோம் ஸ்கூலில் சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை யுகேஜிலெலாம் ஆப்பிள் அப்படின்ற வார்த்தையை நம்பளுக்கு சொல்லி தர்றதுக்கு வரையும் வரைய வச்சு தான் காமிப்பாங்க ஸ்கூலில் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்லையுமே நம்ப ஏதாவது வரைஞ்சிட்டு தான் வந்திருப்போம் அதே மாதிரி நான் நயன்து டென்த்தெலாம் வரும் போது நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணுறது நிறையவே இருக்கும் அதுவே எனக்கு வந்து ரொம்ப அனுபவங்களாக இருந்துருக்குது அதுவும் இல்லாமல் நான் லெவன்த்து டுவெல்த்தில் பயாலஜி க்ரூப் தான் பயாலஜினால் சொல்லவே தேவை இல்லை நிறைய ட்ராயிங்க்ஸாக தான் இருக்கும் அதெல்லாம் வரைஞ்சிதுல எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது